ஹலோ ஹலோ சார் நான் போடிலிருந்து பேசுகிறேன் ரெட் டேக்ஸிங்களா சார் எனக்கு வந்து போடியிலேருந்து தீர்த்தட்டு போய் வைகை டேம் போய் வரணும் ப்ளஸ் கும்பக்கரை போய் வரணும் ஆமாம் சார் ஆமாம் சார் இதெல்லாம் போய் சுற்றி பார்க்கணும் நாங்கள் மூணு பேர் சார் ஆமாம் மூணு பேர் ஒன் டே சார்ஜ் போடுவீங்களா இல்லை வாடகைங்களா கிலோமீட்டர் சார்ஜா

ஆமாம் ஆமாம் லேட் ஆச்சுன்னா ஹால்ட்டு போடணும் அதுதான் இல்லை ஒன் டேவா ஒன் டே வாடகை உங்களுக்கு எவ்வளோ சார் வரும் ஆறாயிரம் ரூபா ஆகுமா கிலோமீட்ருக்கு எவ்வளோ சார் கிடைக்கிது அப்படிங்களா சரிங்க சார் எனக்கு ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் கழிச்சி போகிற மாதிரி இருக்கும் சார் எங்களுக்கு ஆ ஓகேவா சார் ஆ நான் உங்களுக்கு ரெண்டு நாள் கழிச்சி மார்னிங் கால் பண்ணுறேன் நீங்கள் நேராக வந்து பிக்கப் பண்ணிக்கிறீங்களா ஓகே சார் தேங்க் யூ சார்